நான் நண்பர்களுடன்லாம் ரைடிங் போனது கிடையாது என் அண்ணாவுடன் ரைடிங் சென்றுள்ளேன் நாங்கள் ரைடிங் சென்ற போது ட்ரைவிங் செல்வதற்காக ஒரு இரு நாட்கள் யோசித்தோம் பிறகுதான் முடிவு செய்தோம் இந்த இடத்திற்கு செல்லலாம் என்று நாங்கள் சென்னையிலிருந்து ஒரு பதினைந்து கிலோ மீட்டர் தூரமுள்ள ஒரு எண்ணூர் என்ற ஒரு சிறிய பீச்சிற்கு செல்லலாம் பைக்கில் செல்லலாம் என்று நினைத்து கொண்டு சென்றோம் அந்த பயணத்திற்காக நாங்கள் பணத்தை பணத்தை ரெடி செய்தோம் பணத்தை ரெடி செய்த பிறகு என் அனைத்தும் என்னென்ன ரைடிங்க்கு வேணும் இரண்டு ஹெல்மெட்டுகள் க்ளவ்ஸுகள் அனைத்தையும் தயார் செய்து கொண்டோம் நாங்கள் எங்கள் ரைடிங்கை எங்களின் விடுமுறை எப்பொழுது முடிவு செய்து சென்றோம் முடிவு செய்து கொண்டு கிளம்பினோம்